இப்போ வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டோன்னா வந்து நமக்கு நிறையா வந்து சலுகைகள்லாம் வரும் நமக்கு பென்ஷன் பணலாம் வந்து வரும் சிவகங்கை டிஸ்ட்டிக் வந்து அதில் வந்து பெருசாக தான் வந்து பண்ணிகிட்டுருக்காங்க அதில் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரிட்டயர்டு ஆகிட்டாங்கனா அவங்களுக்கு வந்து நிறையா கவனிப்பிருக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய காசு வந்து மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும் அவங்களுக்கு இலவச சிகிச்சை மருந்து எல்லாம் அதலாம் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்கள் வந்து வயதானால் பணி ஓய்வு பெற்று அவங்கள் வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுக் கொடுப்பாங்க வந்து பணி ஓய்வுன்றது வந்து ஒருத்தங்க வந்து அவங்கள் காலம் முழுக்க வந்து பணியில் வந்து முழுசாக ஆர்வத்தோடு இருந்துவிட்டு அவங்கள் வந்து ஓய்வு பெறுவது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும்